இப்போ தூரத்திலருந்து வர நண்பர்களுக்கு வந்து இப்போ கிராமத்தில் வந்து வசிக்கிறவங்களை பொழுதுபோக்கு பண்ணுறதுக்காக ஒரு விளையாட்டு வக்கறதும் அப்புறம் கேம் விளையாட்றதும் இதுமாதிரி பசங்கக்கூட சேர்ந்து கிலே கேம் விளாட்லாம் அதனால மன ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைகிறது ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தாலே பாதி ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறஞ்சுரும் அதனால எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ஸும் ஒன்னாக இருந்து ஃபன்னாக இருந்தாலே ப ஸ்ரஸ்ஸே இருக்காது லைஃபில் அப்புறம் கிராமபுறங்களில் அந்த விளையாட்டு இப்போ பசங்கக் கூட போய் ஒர்டு ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு விளையாட்றம்னா அந்த அந்த இடத்துல நம்ப எவ்வளோ சோகமாக இருந்தாலும் பசங்கக் கூட சேர்ந்து ஒரு கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ வாலிபாலோ விளையாட்றப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாத்தையும் அது ரிலிஃப் பண்ணும் அதனால தான் எல்லா பசங்களும் எல்லாமே ஒன்னாக இருந்து எல்லாம் ஒன்னாக இருந்தா தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது அதனால பக்கத்தால் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி நம்ம ஃபிரண்ட்ஸு கூட இருந்தாலே நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளுக்கு ரிலிஃப் ஆயிரும் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலிஃப் ஆனாலே நம்ப உடம்பு நல்லாவும் இருக்கும்